ஹலோ சார் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் தானேங்க சார் நான் யூஜி முடிச்சிருக்கேங்க சார் உங்கள்ட்ட ஒரு ரெக்கமண்டேஷன் சட்டிவிகேட் வேணும் லோக்கல் ஜாப் பார்க்கலான்னு இருக்கேன் கம்பெனியில் அதுக்காக ஜாப் வாங்கணும் எம்எஸ்சி டிகிரி முடித்திருக்கேன் அதனால் உங்கள் ரெக்கமண்டேஷன் கொஞ்சம் வேணும் படிக்கலாம்னு இருக்கேன்ங்க சார் நான் கொஞ்சம் ஃபேமிலி பிராப்ளம்ஸுனால நான் ஒர்க் பார்த்துட்டே படிக்கலாம்னு இருக்கேன் சார் சார் எயிட்டி ஃபை வருதுங்க சார் வாங்கிட்டோம்ங்க சார் வாங்கியாச்சுங்க சார் இல்லை அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது சேலரியே ஃபிஃப்டின் தவுசண் அந்தமாதிரி வந்தால் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார்